நான் பார்த்தீங்கனா நா வந்து ஒரு ஹேர் ட்ரையர் ஒன்று வாங்கினேன் அந்த ஹேர் வே ஹேர் ட்ரையர்னு சொல்லுவாங்கள் அதாவது முடியல இருக்கிறத வந்து இது பண்ணுறதுக்காண்டி அது ரொம்ப ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ப்ராடெக்டா இருந்துச்சு ஏன்னு கேட்டால் நான் வாங்கிறப்ப விளம்பரத்துலேயும் இதுலேயும் போட்டுருந்தது என்ன போட்டுருந்தாங்க அப்படின்னா ரொம்பவும் அப்படியே பெரிய மிஷினா இருந்துச்சு ட்ரை பண்ணுறது நல்ல ஹீட்டு வந்து வர மாரி இருந்துச்சு அப்போவே வந்து ஆறு மாசம் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் வாங்கிறப்ப அது நல்லா இருந்துச்சு ஆனால் வாங்கி கொஞ்சம் நாள் ஆன ஒனே என்னானே தெரில திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டு வரது அந்த ஏர் ஃப்ளோ வரது வந்து ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்ச கொஞ்சமாக ட்ரை ஆச்சு கடைசியில் பார்த்தா டோட்டலாவே அது வந்து அந்த ட்ரை பண்ணுற தன்மையை வந்து நிறுத்திட்டு கொஞ்சம் வெறும் காத்து மட்டும் வர மாரி இருந்துச்சு அந்த காற்று மட்டும் வரது சரி ஓகே அதை வச்சு சரி படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது அதுவுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக வந்து அப்படியே அந்த காத்து கொஞ்ச நாளிலயே என்ன ஆகிடுச்சுனா அந்த காற்றோட ஃப்ளோவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரமிச்சிச்சு அப்பறம் ஒரு நாள் போட்டால் வெறும் மிஷின் மட்டும் தான் அந்த மிஷின்குள்ளே இருக்க சின்ன ஒரு இது மட்டும் பார்ட்டு மட்டும் ஊன்னு ஓடுது ஆனால் நம்ம ஓடுகிற ஓடுதே தவிர்த்து அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு அந்த ஃப்ளோவுன் சொல்லுவாங்கள அது இல்லை சுத்தமாவே சேரி நா அதுக்கப்பறம் என்ன பண்ணிணேன் அப்படின்னா நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் வாங்கிட்டு நான் அதுக்கப்பறம் அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கஸ்டமரு கேரில் வந்து இதை மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி இருக்குது இது மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லி நான் போட்டேன் போட்டால் அந்த வாரண்ட்டி வந்து என்னால் கிளைம் பண்ணவே முடியல ஸோ அது ஏன்னு ஏ அது அது வந்து ரொம்ப இருக்கிறதுலயே என்னோடய மிகப்பெரிய ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸுன் சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு ஏன்னா சுத்தமாவே அதை வந்து நான் பயன்படுத்தாமலே முடியாமல் போய்ச்சு போட் நம்ம வாங்கின காசுக்கான ஒரு ப்ராடெக்ட் இல்லையோ அது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு